ஐயா வணக்கம் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு தேனி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து பிஏ கிராமத்தில் இருந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியம் இப் இப்போ வந்துட்டு கொரோனா வந்துட்டு கொரோனா அப்படின்ற அந்த கிருமி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இதாக இருக்குது எவ்வளோ தீவிரமாக எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்குதுனு தெரியும் அது எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதைக்கிது எப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துதுன்னும் நமக்கு தெரியும் நம்ம வந்துட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அரசாங்கமும் அதுக்காக வந்துட்டு எவ்வளவோ முயற்சி எடுக்குறாங்க எவ்வளவோ சொல்றாங்க ஆனால் வந்துட்டு இப்போது வந்துட்டு பார்த்திங்ன்னா பாருங்க எங்கள் ஊருக்கு வர்ற அரசாங்க பேருந்து இது இதில் இருக்கிற ஓட்டுநரும் வந்துட்டு முகக்கவசம் போடல நடத்துநரும் வந்துட்டு முகக்கவசம் போடல பேருந்தில் வந்துட்டு ஒரு கிருமிநாசினி கூட இல்லை அதாவது வந்துட்டு வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கிருமிநாசினி கூட இல்லை அவங்க பயன்படுத்துறதுக்கும் கூட அவங்க கிருமிநாசினி வந்துட்டு வச்சிக்கலை முகக்கவசமும் போட்ல பேருந்து பார்த்திங்ன்னா சுத்த பத்தமாகவே இல்லை இருக்கைகள்லாம் வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு எதாவது அதாவது வந்துட்டு வர்றவங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு எதாவது ஒரு நோய் வந்துரும் அப்படின்ற நிலமைல தான் வந்துட்டு இவங்க பேருந்தை வச்சிருக்காங்க இவங்க பேருந்தை வந்துட்டு பராமரிக்கவே இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை இவங்க இப்படியே எடுத்துட்டு வந்ததும் மட்டும் இல்லாமல் இதை தட்டி கேட்ட பொதுமக்களையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு இழிவாக பேசுறாங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு சண்டைக்கு போகிறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படினு வந்துட்டு எங்களுக்கு தெரியலை ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காலம் அப்படினு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த கிருமியோட சேர்ந்துட்டு அந்த வைரஸோட சேர்ந்துட்டு இப்படி வந்துட்டு இவங்க இப்படி வந்துட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு சு சுத்தமே இல்லாமல் சுகாதாரமற்ற நிலைமையில் வந்துட்டு ஒரு பேருந்தை ஊருக்குள்ளே இயக்குறாங்க அப்படீன்னா அதுவும் அரசாங்கத்துடைய பேருந்த இயக்குறாங்க அப்படீன்னா இது மூலயமா வந்துட்டு இதில் நாங்கள் எப்படி நம்பி எங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு நாங்கள் கூட்டிட்டு வர்றது வயசானவங்க எல்லாம் எப்படி வருவாங்க அவங்கெல்லாம் ஈஸியாக வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு சுலபமாக நோய்வாய்பட்டுருவாங்க அல்லவா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் வந்துட்டு சொல்லி புரிய வைக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேருந்தை மட்டும் இல்லாமல் எல்லா அரசு பேருந்தும் சரி தனியார் பேருந்தும் சரி ஓட்டுநரும் நடத்துநரும் கட்டாயம் வந்துட்டு முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பேருந்தில் வந்துட்டு கிருமிநாசினி வந்துட்டு கண்டிப்பாக வைக்கப்பட்டு இருக்கணும் வச்சிருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் இருக்கைகளாக இருந்தாலும் சரி படிக்கட்டு பேருந்தில் வந்துட்டு கம்பியாக இருக்கட்டும் எல்லா இடமுமே வந்துட்டு சுத்தமாக இருக்கணும் சுத்த பத்தமாக இருக்கணும் கைக்கு வந்துட்டு கையுறைகள் வந்துட்டு கண்டிப்பாக ஓட்டுநரும் நடத்துநரும் போட்டிருக்கணும் பயணிகள் எல்லாருமே வந்துட்டு முகக்கவசம் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்துங்க அதை வந்துட்டு ஓட் அந்த அந்த பேருந்துடைய ஓட்டுநரும் நடத்துநரும் வந்துட்டு வலியுறுத்தி தான் ஆகணும் அவங்களையும் வந்துட்டு பயணிகள்கிட்ட சொல்ல சொல்லுங்க இந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு வாங்க போட்டுட்டு வந்தால் தான் பேருந்தில் ஏற்றுவோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் போட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம தீவிரமாக முயற்சி எடுத்தால் தான் தீவிரமாக பரவிட்டு இருக்க கொரோனா அப்படின்ற கிருமியை வந்துட்டு நல்லபடியாக ஒழிக்க முடியும் அப்படின்றது என்னோடைய கருத்து